முதல்ல ஸ்விம்மிங் கற்றுக்கணுன்னா உங்களுக்கு என்னென்ன தேவைன்னா உங்களுக்கு ஸ்விம்மிங் க்ளாஸு ஸ்விம்மிங் கேப்பு ஸ்விம்மிங் ஷூட்டு அதெல்லாம் இருந்தால் தான் உங்களால் கற்றுக்க முடியும் ஸ்விம்மிங் எடுத்தொன்னெல்லாம் கற்றுக்க முடியாது ஸ்விம்மிங் அதே மாரி ஒரு நாலு நாள் ஒரு அஞ்சு நாள் ஆகும் எடுத்தொன்னே கற்றுக்கணுன்னா அது மாரி அதிகமாக மூச்சு அதிகமாக அங்கே விட கற்றுக்குணும் அதேமாரி அதுமாரி அவங்க எந்த அளவுக்கு மூச்சு விட்றாங்களோ அந்த அளவுக்கு ஸ் ஸ்விம்மிங் பண்ணலாம் தியானம் அதேமாரி பண்ணணும் கொஞ்சம் மூச்சு இழுத்து இழுத்து விட்டோன்னா கொஞ்சம் பண் ட்ரை பண்ணணும் அதே மாரி அதில் ஃபஸ்ட்டு இப்போது வந்து இப்போ நான் நீச்சல் அடிக்கிறேன்னா அவங்கள வந்து பார்க்கணும் கை எந்த அளவுக்கு நாங்கள் பண்ணுறோம் கா கால் எந்த அளவுக்கு நாங்கள் இது பண்ணுறோமோ அவங்களுக்குலாம் அந்த நேக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் இப்போ எடுத்தோன்னே எடுத்தோன்னே நீச்சல் நான் கற்றுக்கணுன்னா ஆர்வத்தில் எதுவும் பண்ண முடியாது கொஞ்சம் அதே மாரி நாள் ஆகும் அதேமாரி இந்த கற்றுன்னுதான் பண்ணணும் இப்போ குதிக்கிறாங்கன்னா கால் ரெண்டு கால் பேக்கில் உதச்சி கை கால் கை வந்து இப்படி விரித்தோன்னா விரித்த உடனே அவங்களுக்கே தெரியும் அது இப்போ நம்ம கற்றுக்கணுன்னு அது வரைக்கும் வரும் அவங்களுக்கு நீச்சல் அதே மாரி பண்ணலாம் அது அதே மாரி பார்த்தோன்னா நீச்சல் இப்போ கிணறு குளம் ஏரி அதுமாரி இடத்துலல்லாம் பார்த்தோன்னா அடிக்கலாம் நீச்சல் அடிக்கலாம் இந்த அந்த சைட் இந்த சைட்ஸ் எல்லாம் கல் இந்த மரம் மாரி இருந்துதுன்னால் அதை பிடிச்சிக்குனு கொஞ்ச நேரம் அடிக்கலாம் நீச்சல் அதை பிடிச்சின்னு அடிக்கணுன்னால் அதை பார்த்து கொஞ்சம் கற்றுக்கலாம் ரொம்ப ஆழத்துக்கு எதனால் போய்விட்டோன்னா மூச்சு விட்டு விஉட்டு இழுக்கணும் ரெண்டு கையும் மேலே தூக்கின்னு இழுத்தம்னா இந்தமாரின்னா அதுமாரி இடத்துலலாம் ஈஸியாக தப்பிக்கலாம் நீச்சல்